ஓகே இந்தியான்னு நம்ம எடுத்துக்கிட்டாலே கல்ச்சர் தான்ங்க அதோடய ரிச் ஹெரிடேஜ் கல்ச்சர் மாதிரியே அதை அடிச்சுக்கிறதுக்கு இன்னுமே எந்த நாடும் இதுக்கு போட்டி போடுறத்துக்கு இணை இல்லை ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு கல்ச்சர் இருக்குது அதோடய கல்ச்சரோடய பெருமிதம் சொல்லப் போனால் சொல்லிக்கிட்டே இருக்கணும் எவ்வளவு நாள் நாள் என்ன வருஷங்களே பத்தாது அந்த அளவு இருக்குது அந்த அளவு வாஸ்ட்டாக இருக்கிறது தான் நம்ம நா நாட்டோடய ஹெரிடேஜ் கல்ச்சர் சரி ஓகே இப்போது நம்ம தமிழ்நாட்டை உதா எதார்த்தமாக எடுத்துக்கிட்டோம்ன்னு வெச்சுக்கோங்களேன் பரதநாட்டியம் தமிழ்நாடுன்னு சொன்னவுடனே டான்ஸுன்னு சொன்னவுடனே நம்ம மனசுக்குள்ளே முதலில் தோன்ற வார்த்தை வேறு என்ன தோன்ற போது ஃபர்ஸ்ட்டு பரதநாட்டியம் அடுத்தது நம்ம நாட்டோடய அடுத்தது ஃபோக் டான்ஸ் இது ரெண்டுத்த தாண்டி நம்ம மனசுக்கு வேற எதுவுமே தோணாதுங்க இது தான் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் சரி டான்ஸுன்னு முடிச்சுட்டோம் இப்போது க்ராஃப்ட் அண்ட் ஆர்ட் நம்ம ஒவ்வொரு ஊருக்கும் உள்ள ஒவ்வொரு இது தஞ்சாவூர் எடுத்துக்கிட்டால் அதோடய அழகான தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை அது டிங்கு டிங்குன்னு ஆடுறது பார்க்கறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது அதா இருக்கட்டும் சரி நம்ம நாட் நம்ம ஊரில் செய்கிற ஒவ்வொரு பலகாரத்துலேயும் ஒரு ஆர்ட் இருக்குதுங்க அதை கரெக்டான கைப்பக்குவத்தில் கரெக்டான வரைபடத்தில் அந்த ஜிலேபியை சுடலைன்னா தப்பாக தானேங்க போய் முடியும் அதுவும் ஒரு ஆர்ட்டு தான்ங்க இப்போது டெரக்கோட்டா க்ராப்ட்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்ன்னு வெச்சுக்கோங்களேன் டெரக்கோட்டாவில் ஏகப்பட்ட கிஃப்ட்ஸ் பண்ணலாம் ஏகப்பட்ட ஜுவல்லரிஸ் பண்ணலாம் ஏகப்பட்ட பொருட்கள் பண்ணலாம் இது எல்லாத்தையும் ஒரு கரெக்டாக பக்குவமான கல்ச்சர் பண்பாடு எல்லாத்தையும் இந்த பண்பாடு எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்கிற ஒருத்தரால் மட்டும் தான் இதை கண்டிப்பாக பண்ண முடியும் இல்லைன்னா கண்டிப்பாக பண்ண முடியாது ஏன் நம்ம இந்தியாவை பெருமிதமாக சொல்கிறாங்க ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு கல்ச்சரு அதற்கான ஒரு அழகான மீனிங்கை கொடுத்ததே நம்ம இந்தியா தான்ங்க அதுவும் சும்மா கிடையாது ஒவ்வொன்றும் இப்பிடிதாண்டா கல்ச்சர் கொடுக்கணும்ன்னு உலகத்துக்கே திர போட்டு காட்டினது நம்ம இந்தியா தான் நம்ம இந்தியாவில் இவ்வளோ இருக்கப் போய் தானே பிரிட்டிஷ் நாடுகள்ல இருக்கிறவனுகல்லாம் நம்மளை வந்து பிடுங்கிட்டுப் போக பார்த்தாங்க அப்போயே தெரிய வேணாம் நம்ம எவ்வளோ கெத்துன்னு இதை வெச்சே பார்த்துக்கலாம் சரி ஓகே நம்ம இந்தியாவில் டெல்லி எடுத்துக்கலாம் மகாராஷ்டிரா எடுத்துக்கலாம் உத்தரப் பிரதேசம் எடுத்துக்கலாம் கேரளா எடுத்துக்கலாம் தமிழ்நாடு எடுத்துக்கலாம் ஒவ்வொன்னுத்துக்கும் ஒரு ஒரு யூனிக்னெஸ் இருக்குதுங்க எதையும் இல்லாமல் இங்கே ஒரு நாள் ஒரு ஸ்டேட்டு கூட கிடையவே கிடையாது தமிழ்நாடு எடுத்துக்கிறோம் பரதநாட்டியம் இருக்குது நம்ம மதுரை ஜிகர்தண்டா இருக்குது கடலூர் பீச் இருக்குது சென்னையில் சொல்லவாங்க வேணும் சொல்லிக்கிட்டே போகலாம் கேரளான்னு எடுத்துக்கிட்டால் புட்டு கடலை கறிங்க பரோட்டா பீஃப் கறி ப்பா செம்ம இல்லை அதையும் தாண்டி கேரளாவில் கதகளி இருக்குது ந போட் போட் ஹவுஸ் இருக்குது அதெல்லாம் ஒரு ஆர்ட்டு இல்லாமல் சும்மா பண்ணிட முடியாதுங்க கேரளா மக்களோடய ஆர்ட்டு தான் அது அதே தமிழ்நாட்டு மக்களோடய ஆர்ட்டு தான் இது இப்போது தலையாட்டி பொம்மைக்கும் நம்ம போட் ஹவுஸுக்குமே வித்தியாசம் எடுத்துப்போம் கேரளா மக்களை கூட்டிட்டு வந்து தலையாட்டி பொம்மை செய்யுனா செய்ய முடியாதுங்க அதே தமிழ்நாட்டு பீப்பிளை கூட்டிட்டு போய் போட் ஹவுஸ் செய்யுனா செய்ய மாட்டாங்க ஒவ்வொருத்தங்களுக்கும் இருக்க ஒரு யுனிக்னெஸை தான் நம்ம வந்து கல்ச்சர் வரைபடமாக நம்ம நாட்டுக்கு வந்து வெளி வந்திருக்குது இதே இந்தியாவில் இருக்கிற எல்லோராலயும் தலையாட்டி பொம்மை மட்டுந்தான் செய்ய முடியும்ன்னா கல்ச்சர்னு சொல்லியிருப்பாங்க பட் ஆனால் ரொம்ப பெருசாக உலகத்துக்கே திர போட்டு காட்டுற ஒரு அளவுக்கு இருந்திருக்குமான்றது சந்தேகம் தான் இப்போது அதே தலையாட்டி பொம்மைன்னு எடுத்துக்கிட்டோம்ன்னு வெச்சுக்கோங்களேன் எவ்வளவு அழகு அதுக்குள்ளே அடங்கியிருக்கு அந்த அழகை கண்கொள்ளா காட்சி அது எத்தன நாள் வேணுனாலும் மு உக்கார்ந்து ரசிக்கலாம் இல்லைல்ல அதே மாதிரி இந்த ஆர்ட்டுன்னு இருக்கிற சரி நம்ம தமிழ்நாட்டில் கட்டி இருக்க இந்த தமிழ்நாடுன்னு மட்டும் இல்லாமல் இண்டியாவில் கட்டி இருக்க ஒவ்வொரு கோவில்களும் அடடா சொல்லிக்கிட்டே போகலாம் எவ்வளவு அழகு எவ்வளவு அழகு நீங்களே பாருங்கள் அதோடு உ தஞ்சாவூர் பெரிய கோவில் எடுத்துக்கோங்கங்க சொல்லவா வேணும் எவ்வளோ இன்ட்ரிகான்ட்டான ஒரு கல்லில் செதுக்கப்பட்ட கோவிலுங்க அது எவ்வளோ இதெல்லாம் இந்த உலகத்தில் யாருமே நினைக்க முடியாததை அந்த காலத்தில் நம்ம மூதாட்டியர்கள் எல்லோரும் சேர்ந்து இணைஞ்சு செஞ்சது தான் உண்மை இது அவ்வளவு சுலபமும் இல்லை சிற்பியை செதுக்குவது அவ்வளவு ஈஸியாக கையில் உளியை கொடுத்தா போதும்ங்க அவ்வளோ அழகாக சிற்பம் செஞ்சு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கவங்க நம்மளுக்காக சிற்பியை கொண்டு வந்து நிற்பாட்டுவாங்க அது தான் நம்ம இண்டியாவில் இருக்கிறதாகட்டும் சரி பிரிட்டிஷ் நாட்டில் இருக்கிறவங்களுக்கான வித்தியாசம் சரி என்ன தமிழ்நாட்ட பற்றியே பேசிட்டுருக்கோம் சரி கொஞ்சம் அப்படியே டெல்லி பக்கம் போவோம் அப்படின்னு பார்த்தா டெல்லிங்க ஃபேமஸ் ஃபுட் நம்ம அந்த காட்டன் இந்த லோட்டஸ் வாழைத்தண்டில் எல்லாம் ஸாரீ செய்வாங்க தெரியுமா அதெல்லாம் யூனிக்னெஸ் எந்த பிரிட்டிஷ் நாட்டுக்குப் போனாலும் எந்த லண்டன் யுகே எங்கே போனாலும் நம்மளுக்கு இதெல்லாம் கிடைக்கப் போகிறது கிடையாதுங்க நம்ம இண்டியான்னா இந்தியா தான்ங்க பெஸ்ட்டு ஸோ அதனால் அதே மாதிரி தான் இருக்கப் போகுது என்றைக்குமே இந்தியா அதோடய ரிச் ரி ரிச் ஹெரிட்டேஜ் கல்ச்சரை வந்து என்னைக்கும் யாருக்காகவும் விட்டுக் கொடுக்க மாட்டாங்க அதுவும் சும்மா கிடையாதுங்க நிஜம் இது தான் யாருக்காகவும் இண்டியன்ஸ் யாரையும் விட்டுக் கொடுக்க மாட்டாங்க சரி டெரக்கோட்டா எடுத்துக்கலாமே டெரக்கோட்டா க்ராப்ட்ஸ் எடுத்துக்கலாமே அவ்வளோ ஈஸின்னு நினைச்சுட்ருக்கீங்களா ரொம்ப கஷ்டம்ங்க அதோடய பதம் பார்க்கணும் அதோடய டிசைன் இன்ட்ரிகேட் டிசைன்ஸ் ரொம்ப ரொம்ப மைன்யூட்டான டிசைன்ஸ் ஒவ்வொருத்தவங்களுக்கும் தேவையான கஸ்டமைசேஷன் பண்ணிக் கொடுக்கிறதா இருக்கட்டும் சரி டெரகோட்டாவில் ஒரு சிற்பம் செய்கிறதா இருக்கட்டும் சரி அதில் ஒரு ஜுவல்லரி மேக்கிங் செய்கிறதா இருக்கட்டும் சரி அது அவ்வளவு சுலபம் கிடையவே கிடையாது அதை பார்த்து மைன்யூட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துப் பார்த்து பண்ணுறதுன்றது சுலபமே கிடையாது எல்லாத்தையும் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிக்கிறாங்கன்னா இட்ஸ் ஆல் வெல் அண்ட் குட் இல இல்லைல்ல இல்லைல்ல இதெல்லாம் நம்ம இண்டியாவில் தானாகவே இதெல்லாம் இண்டியன் மக்களுக்குள்ள இருக்குது இந்தியன் ரத்தத்துக்குள்ளே இருக்குதுன்னு நினைக்கும் போது பெருமிதம் கொள்கிறதற்கு ஆஹா என்ன ஒரு அதிசயம் என்ன ஒரு ஆச்சரியம் இல்லையாங்க நம்ம என்ன தான் தாஜ்மஹாலை கட்டினது ஷாஜஹான்னு நம்ம தலையில் தூக்கி வெச்சுக்கிட்டாலும் அதை கட்டினதும் அதை கட்டினது ஒரு கொத்தனாருதானுங்க அது எவ்வளவு மைன்யூட்டாக டிசைன் பண்ணி அது ஒரு சிம்பள் ஆஃப் லவ்வுன்றதை எவ்வளோ அழகாக எவ்வளோ உன்னிப்பாக அதை இவ்வளோ அழகாக சிற்பமாக வடிவமைத்து எவ்வளோ அழகாக செஞ்சிருக்காங்கன்றதை வந்து சொல்கிறதுக்கு வார்த்தைகளே கிடையவே கிடையாது இந்த மாதிரி ஏகப்பட்டதுங்க சொல்லிட்டே போகலாம் ஒவ்வொரு நாட்டை ஒவ்வொரு மாநிலத்தைப் பற்றியும் பேசணும்ன்னா பேசிக்கிட்டே போகலாங்க ஏன்ங்க கர்நாடகாவை எடுத்துக்கோங்க ஆவக்காய் ஊறுகாய் நம்ம அம்மா அப்பாவால் போட முடியுமா அது தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களால் ஆவக்காய் ஊறுகாய் போட முடியுமா என்ன தான் பண்ணாலும் அவங்க ஊர் டேஸ்ட் நம்மளுக்கு வருமா வராதில்லை ஒவ்வொரு ஊருக்கான ஒவ்வொரு ஸ்பெஷலைசேஷன் என்னைக்கும் யாருக்காகவும் யாருமே விட்டுக் கொடுத்தற மாட்டாங்கங்க என்ன தான் நம்ம இப்போல்லாம் வெஸ்டர்ன் கல்ச்சரை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கிட்டே போனாலும் மனசுக்குள்ளே எங்கேயோ ஒரு மூலை மு மூலையில் நம்மளோடய கல் கல்ச்சர்டா நம்மளோடய பண்பாடுடானு என்னைக்கும் நம்ம நிற்க தான் செய்வோம் அதை யாருக்காகவும் அவ்வளவு ஈஸியாக எவனுக்காகவும் விட்டுக் கொடுக்கவும் முடியாது ஸோ இது தான் வந்து நம்ம கல்ச்சர் நம்ம இந்தியாவோடய பெருமிதம்ன்னு சொல்கிறாங்க ஏன் அப்படினா ஒவ்வொரு நிமிஷமும் ஏதோ ஒரு விஷயத்தில் ஏதோ ஒரு சமயத்தில் ஒரு ஆர்ட்டோ க்ராஃப்டோ நம்மளை அட்ராக்ட் பண்ணத்தான் செய்யுது இப்போ நம்ம ஒரு பொட்டிக் ஷாப்புக்கு போறோமா இருக்கட்டும் சரி அங்கே இருக்கிற ட்ரஸ்ஸஸ் நம்மளை அட்ராக்ட் பண்ணறதும் சரி அங்கே இருக்கற வாலில் இருக்கிற சீலிங்ஸாக இருக்கட்டும் அந்த ட்ரஸ் அட்ராக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த சீலிங்ஸாக இருக்கட்டும் அதில் நடந்திருக்க உன் உன்னிப்பான ஆர்ட் அண்ட் ஆர்ட் ஒர்க்ஸ் க்ராஃப்ட் ஒர்க்ஸ் தான் நம்மளை வந்து ஃபர்ஸ்ட் அட்ராக்ட் பண்ணுது ஸோ இந்தியா எப்போயுமே வந்து ரொம்ப பெருமை கொள்கிற ஒரே விஷயம் பெருமை கொள்கிற ஒரே விஷயம் மட்டும் இல்லைங்க ஏகப்பட்ட விஷயம் அந்த ஏகப்பட்ட விஷயத்தில் ஒன்றிணைஞ்ச ஒரே விஷயமாக நிக்குதில்லை இந்த கல்ச்சர் இது போதும்ங்க நம்மளுக்கு என்னைக்குமே நெ த இண்டியா தலை தூக்கி நிக்கிறதுக்கு இது என்னைக்குமே போதும்ங்க